ஹலோ ஆ ஆமாம் சார் விவோவா விவோ என்னா மாடல் இப்போது புதுசா ஒய் ட்வெண்ட்டி எய்ட்டு ஒய் சிக்ஸ்ட்டி எல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு என்ன வேணும் கேர்வ் டிஸ்ப்ளேயா இல்லை எந்த மாதிரி சரி இல்லை அது இல்லை நம்மள்கிட்ட எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன லைக்காக இருக்கோ என்னப் பிடிச்சிருக்கோ அதைதான்

எவ்வளோ நீங்கள் எ எவ்வளோக்குள்ள எவ்வளோக்குள்ள வாங்கணும் ஒரு நம்மள்ட்ட வந்து ரெண்டு மாடல் நியூ மாடல் இப்போ வந்திருக்கு ஒய் ட்வெண்ட்டி எய்ட் சிக்ஸ் ப்ரோவும் ஒய் செவண்ட்டீன் ப்ரோ ஒன்று வந்துருக்குது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கற காசுக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட்குள்ளேன்னா வந்து டூ ஃபிஃப்ட்டி எய்ட் ஜிபி ரேமு வைச்சு இது ஸ்டோரேஜு டூ ஃபிஃப்ட்டி எய்ட் ஜிபி ஸ்டோரேஜு வந்துடும் ரேம் வந்து டுவல் ஜிபி ரேமு ஃபாஸ்ட்டு இது ஹை ஃபாஸ்ட் இது உங்களுக்கு சார்ஜரு வந்து பார்த்தீங்கன்னா செவண்ட்டி வாட்ஸு வந்து ஒங்களு ஆ அது எல்லாமே இருக்குது உங்களுக்கு நீங்கள் ரெடி கேஷ் போட்டு எடுத்தின்னாலும் எடுக்கலாம் இஎம்ஐன்னாலும் ஓகே தான் எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டீஸும் இருக்குது கேமரா வந்து சிக்ஸ்ட்டி எம்பி உங்களுக்கு பேக் கேமரா ஃப்ரண்ட் வந்து ட்வெண்ட்டி எம்பி அதே வந்து நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி தௌசண்ட்குள்ளெ பார்த்தீங்கன்னா அதுக்காட்டி கொஞ்சம் ல ஸ்டோரேஜு அதே ஸ்டோரேஜு இருக்கும் ரேம்லாம் வந்து ஒரு எய்ட் ஜிபி ரேமாக இருக்கும் அது வந்து டுவலுக்கு வந்து எய்ட்டு அதே மாரி கேமராவும் வந்து அது வந்து சோனி கேமரா இது வந்து கேமரா வந்து நார்மல் கேமரா ஐம்பது எம்பி தான் ஃபாஸ்ட்டு சரி எல்லாமே வந்து நல்லா இருக்கும் பார்ட்ஸு சார்ஜரும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு ஆ சரி இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா வந்து நேரில் கூடயும் வந்து பார்த்துட்டு எதுப் பிடிச்சுருக்கோ